எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு வந்து மஞ்சக்காமாலை இருந்தது அதை வந்து அவங்க பேரண்ட்ஸ் கவனிக்காமல் விட்டுவிட்டாங்க அதோட விளைவு வந்து அவளுக்கு ரொம்ப உடம்பு சோர்வாயே ஆயிட்டா அதற்கப்பறோம் அவங்க வந்து தொரையூரில் வந்து ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனாங்க அங்கே போய் பார்த்தாங்க அப்படின்னா அவளை பார்க்கும்பொலுதே இது ரொம்ப சிவியராக இருக்கு இது நாங்கள் ட்ரீட்மென்ட்டுக்கு எடுத்துக்க மாட்டோம் அப்படின் சொல்லிவிட்டாங்க அப்புறோம் ரெண்டு மூணு ஆஸ்பத்திரிக்கு ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கே அங்கே எல்லா இடத்து ஆஸ்பத்திரிக்கும் கூட்டிகிட்டு போனாங்க எல்லா ஆஸ்பத்திரிலையுமே அவளை பார்த்தும் பார்க்கும்பொலுதே இது ரொம்ப சிவியராக இருக்குது நாங்கள் எடுத்துக்க மாட்டோன்னு சொல்லிவிட்டாங்க ஈவன் அவள் பிறந்த ஃப அந்த ஆஸ்பத்திரி அதாவது அவள் ஃபேமிலி டாக்ட்ருகிட்டையும் நாங்கள் கூட்டிகிட்டு போனோம் அங்கேயும் வந்து எடுத்துக்க மாட்டேன்னுதான் சொன்னாங்க ஆனால் அந்த ஃபேமிலி டாக்ட்ரம்மா வந்து நீங்கள் ஜிஹச்சிக்கு பெரியாஸ்பத்திரிக்கு திருச்சிக்கு கூட்டிகிட்டு போங்க அங்கே போய் நீங்கள் பாருங்கள் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அங்கே நாங்கள் கூட்டிகிட்டு போனோம் அங்கே கூட்டிகிட்டு போம்பொழுது அவங்களும் இதே சூழ்நிலையதான் சொன்னாங்க என்னம்மா பொண்ணு ரொம்ப சிவியராக இருக்கு நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் பட் ஆனா உங்களோட ரெக்வஸ்ட்னால நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின் சொல்லி அவங்க ட்ரீட்மென்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டு நாள் மூண் நாள் ஆகியும் அவளோட ட்ரீட்மென்ட்டில் வந்து முன்னேற்றம் எதுவும் கிடையாது இருந்தமாதிரியேதான் இருந்தாள் நாலாவது நாள் பார்க்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் கியூர் ஆகி வந்தாள் அங்கே வந்து அந்த மருந்து மாத்தரை வந்து ஒரு சிலது இல்லை அது வந்து நாங்கள் எங்கள் ஃபேமிலியில வந்து வெளிலதான் வாங்கிக்கொடுத்தோம் ஒரு நாளைக்கு வந்து மூணாயிரம் டூ நாலாயிரம் பக்கம் செலவானுச்சு ஆனால் அப்புறம் அப்டே கொஞ்சம் கொஞ்சம் ட்ரீட்மென்ட்டில் அவள் கியூர் ஆயி நல்லாருக்கிறா அந்த எங்களமாதிரி உள்ளவங்களால் அந்த பணத்தை வந்து மேனேஜ் பண்ண முடியுது அந்த மருந்து மாத்திரைகள் இன்னும் ஹாஸ்பிடலில் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கஸ்டப்படுற ஃபேமிலிக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்